எப்படிங்க போகுது ஹோட்டல்லாம் சாப்பாடெலாம் எப்படி ரிவ்யூ எப்படி கொடுக்குறாங்க ம் என்னென்ன வெரைட்டி என்ன என்னென்ன வெரைட்டீஸ் போடறோம் நம்ப

சரி சரிங்க இன்று இன்றைக்கி ஸ்பெஷல்னு எதுவும் நம்ம பண்ணுறோமா அந்த மாதிரி கேட்குறேன் ஆ ஆ ஆ சேரி ஓகே ஓகேங்க எப்படி கஸ்டமர்ஸ் லைக் பண்ணி சா சாப்பிட்றாங்களா

இல்லை இல்லை நான் கேட்கறது கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது ரிவ்யூஸ்லாம் நல்லா கொடுக்குறாங்களா இந்த கஸ்டமர்ஸ் வந்து அதாவது நம்ப வ அவங்க ஆர்டர் பண்ணிணாங்கன்னா அந்த க ரொம்ப லேட் பண்ணாமல் குயிக்கா எங்களுக்கு டெலிவரி பண்ணுறது அதாவது டேபுளில் எங்களை வெய்ட் பண்ண வைக்காம கஸ்டமர்க்கிட்ட குயிக்காக சர்வீஸ் பண்ணுற மாதிரி அந்த அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்களே

ஓ சரி சரிங்க இல்லை இல்லை நான் கேட்குறேன் இந்த மாதிரி ஏதாவது க கஸ்டமர் சைடு எதுவும் ரிவ்யூ பே பேட் ரிவ்யூ அந்த மாதிரி எதுவும் ச சர்வீஸ் ஒன்றும் சரி இல்லைன்ற மாதிரி எதுவும் சொல்றாங்களா அப்பிட்லாம் ஒன்றும் இல்லைல்ல சரி சரிங்க இல்லை சாப்பாடு அந்த கொழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி காரம் கம்மியாக எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி அதாவது இப்போ நம்ப ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஏதா ஒரு ஸ்வீட் வைச்சு கொடுக்குற மாதிரி ஏன்னால் எல்லா கொழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி ஏதாவது நம்ப ஸ்வீட் வைச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஒரு நல்ல விதமாக சொல்லுவாங்க அங்கே போனேன் நல்லா இருக்குது சர்வீஸு நல்லா இருக்குது ஃபுட்டு குவாண்டிட்டி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னால் நமக்கு ஒரு ஒரு இது பார்த்துக்குங்க நமக்கு ஒரு அனுபவம் அது நம்ப ரெஸ்டாரண்டில் இப்படிலாம் சொல்லுறாங்களே அப்படின்ட்டு ம் வேலை அவ்வளோ தான் சார் மற்றபடி ந நமக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம் நம்ப கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ப இது பண்ணுறோம் நம்ம குவ அதாவது நம்ம ஆ ம் அதாவது ஃபுட்டு வந்து ஒன் டேக்கு அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறோமில்ல அதை வைச்சு நாங்கள் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி இல்லை அந்த டேக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை அப்படியே அதை சர்வ் பண்ணுற வேண்டியதுதான்

ஓகே ஓகே ம் ம் ம் ம் ஓகேங்க சரி ஓகேங்க சார் ம் ம் ஓகே